ஆடு மாடு மாடெல்லாம் நாங்கள் எங்கேயா வெளியில் போய்விட்டு வந்தோமுன்னா எங்களை பார்த்த உடனே கத்தும் அவ்வளோ ஒரு பாசமானது நாய் அப்படி தான் நாங்கள் வந்த வரங்காட்டி எங்களுக்கு வ வரவே மு முன்னால் வந்து வாலை ஆட்டிக்கிட்டு நிக்கும் அந்த மாதிரி மாடு அது மாதிரி தான் அது தீனி போடலேனா கத்தும் அதே மாதிரி எங்களை பாத்தாலே கத்தக்கூடிய ஒரே ஒரு விலங்குனா பசு மாடு தான் அந்த மாதிரி எ எங்களுடைய உறவு அந்த மாதிரி ஆடு அப்படி தான் ஆடு அதே மாதிரி தான் எல்லாமே நாங்கள் கூப்பிட்டா உடனே எங்கே இருந்தாலும் ஒடியாந்துடும் அந்த மாதிரி நாங்கள் ஆடெல்லாம் வெச்சிருக்கிறோம் எங்க குரல் கேட்டு ஏய் வா வான்னா உடனே ஒரே ஓட்டமாக ஒடியாந்துடும் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி எங்களுடைய உறவு நாங்கள் வேணுங்கிற தீனியெல்லாம் நல்லா பராமரிக்கிறோம் நேரத்துக்கு நேரம் உணவு தாளி த அதாவது தீனி போடுறோம் தவிடு பருத்திக்கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போடுறோம் அதே மாதிரி கறவை பால் கறக்குறதுக்கு போனாலும் நல்லா எந்த ஒரு இடஞ்சல் இல்லாம கம்முனு பொட்டாட்டம் பே நிற்கும் நல்ல கறவை அதாவது விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்தோடு இந்த மாதிரி சைடு வருமானம் தான் பலன் கொடுக்கும் மாடு ஆடு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி இப்போ நானே இங்கே கோழி எல்லாம் இங்கே மேயுதுனா நான் போனாலே என் கோழி எல்லாம் சுற்றி வந்து நின்றுக்கும் எதுக்கு எரை போடுவாங்க அந்த மாதிரி எங்கே சுவடு தெரிந்தாலும் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் கோழி எல்லாம் பறந்துக்கிட்டு வந்துடும் இது தான் எங்களுடைய விலங்குக்கும் மா எங்களுக்கும் உள்ள உறவு அந்த மாதிரி நாங்கள் வெச்சிருக்கிறோம் நல்லா சரியான பராமரிப்பு நாங்களும் நல்லா பராமரித்துக்கிட்டு இருக்கிறோம் நேரத்துக்கு நேரம் குளிப்பாட்றது மாட்டை எல்லாம் மாட்டை எல்லாம் டெய்லி குளிப்பாட்ணும் மேலே தண்ணி ஊற்றி கழுவி சுத்தமாக வெச்சுருக்கணும் மாட்டை அது மாதிரி வெயில் வந்த உடனே பிடிச்சி நெழல்ல கட்டணும் நல்லா தொழுவுக்கு காற்று உடனே கட்டு தரை எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா பராமரித்தாத் தான் நமக்கு பலன் நம்ம ஏதோ மாடு மேய்க்கிறோம் போகிறோம் வர்றோம் அந்த மாதிரி இருந்தோமுனா நமக்கு அதில் பிரயோஜனமுமே இல்லை அந்த மாதிரி பராமரித்தோம்னா நமக்கும் ஒரு பலன் உண்டு நமக்கும் ஒரு வருமானம் உண்டு விவசாயிக்கு வந்து விவசாயத்தை விட அடுத்தபடியாக வருமானம் வந்து ஆடு மாடு வளக்கிறது தான் இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரி சைடு வருமானம் இருந்தால் தான் விவசாயம் பொழைக்க முடியும் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியே பொழைக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் வே ஆளுங்களுக்கு கூலி ஏறி போச்சு ஆள் கிடைக்க மாட்டேங்குது பல பிரச்சனையில் விவசாயம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணுறோங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிங்கிற நெலமை தான் இன்னும் வருங்காலத்தில் இளம் தலமுறை எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல இ விவசாயம் எங்களோடயே முடிஞ்சு போயிடுமே என்னமோன்னு எங்களுக்கும் கொஞ்சம் பயமாகத் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு இக் விவசாயிக்கு இக்கட்டான நெலமை எவ்வளோ தான் அரசும் மானியம் கொடுத்தாலும் என்ன தான் உ சலுகை பண்ணாலும் விவசாயத்தை செய்றதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஏதோ தொழில் தான் பார்க்குறாங்களே ஒழிய நேற்று மதுரைக்கு எங்களையெல்லாம் ஒரு கேப் மீட்டிங் கூப்ட்டு போய்ருந்தாங்க ஒவ்வொரு யூனியனுக்கும் அஞ்சு அஞ்சு பேர் நாங்கள் போய் பார்த்தா எல்லாம் எங்கள் வயசு டிக்கெட்டு தான் அங்கே இருக்குது இளம் தலமுறை ஒருத்தர் கூட இல்லை எனக்கே ய ஆச்சரியமா போச்சு என்னடா விவசாயம் நம்மளோடயே முடிஞ்சு போயிடுமோன்னு தெரில இளைய தலைமுறைல்லாம் விவசாயத்துக்கு வந்தால் தானே ஆகும் அவன் அவன் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு தான் போக படிக்கிறான்வோ விவசாயத்தை யாருக்குமே வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நெல இதே நெலமை நீடிச்சுதுனா விவசாயம் அழிஞ்சு போகிறது உறுதியாக என்ன எனக்கு மனசு ரொம்ப கவலையாக போச்சு என்ன தான் ட்ரைனிங் குடுக்கிறாங்க கொடுத்தாலும் இளம் தலமுறைக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சால் தான் முடியும் இல்லாட்டா யாரும் வர மாட்டேங்கிறானுங்க விவசாயத்துக்கு விவசாயத்தில் வருமானம் இப்போ எங்கள் ஆளே சொல்கிறான் ஏன்பா இத்தனை காட்டை ஓட்டிட்டு இவ்வளோ சிரம்பட்டுருக்க இதில் என்னப்பா சம்பாதிக்கிறன்னு கேக்கிறான் அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கும் தெரியல ஆனால் இந்த மாதிரி நிலமை தான் விவசாயம் இருக்குது இன்னும் அப்படியே நாங்களும் காட்டை கொறை போடக் கூடாதுனு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒல ஓட்டி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது தான் விவசாயியுடைய உண்மை நெலமை